என் கிராமத்தில் பொறுத்தவரைக்கும் கை கால் உடைஞ்சதுக்குல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கு அங்கே போய்விட்டு இப்போ மூங்கில் பிளாட்ச் தெரியும்ல மூங்கில் மூங்கில் பிளாட்சை வெட்டி அதில் வந்து ஒரு சில நாட்டு மருத்துவங்கள்லாம் இருக்கு கீழாநெல்லி வேர் இருக்கு கீழாநெல்லி வேரை அறுத்து அதில் அப்புறம் இந்த முட்டை இருக்குல்ல நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டையை ஊற்றி அதை ஊற வச்சு நல்லா நைட்டே ஊற வச்சு வச்சிருப்பாங்க ஏன்னா அதிகமாக அந்த அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கை கால் முறிவுக்கு தான் எலும்பு முறிவுக்கு தான் அதைப் போய்விட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கையை பார்ப்பாங்க கையை பார்த்துட்டு எந்தப் பக்கம் எந்த ஆங்கிளில் எந்த சைடு வந்து அந்த எலும்பு முறிவு ஏற்பட்டுதோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க கையாலயே கையாலயே அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் ஆகுற மாதிரி வச்சிவிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதில் அந்த அந்த அந்த வேர் தண்ணி அந்த முட்டை அதெலாம் ஊற்றி அது மேலே வந்து அந்த மூங்கில் மூங்கில் பிளாட்ச் இருக்கில்லையா செத்தி அது சைஸ் சைஸாக வச்சிருப்பாங்க அதை வெட்டி அழகாக அது மேலே வச்சிட்டு ஒரு வெள்ளத் துணி இருக்கு டாக்டருல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கா காயத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் எய்டுக்குல்லாம் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா மருத்துவமனையில அந்தத் துணியை பூசிவிட்டு நல்லா இறுக்கிக் கட்டிவிடுவாங்க இறுக்கி கட்டினவுடனே அது அது அறு அறுபது நாள் அறுபது நாள் அதுலருந்து கணக்குங்க அந்த அறுபது நாளில் அந்த உடஞ்ச இடம் வந்து திரும்பக் கூடிவிடும் அதான் எலும்புலாம் ஒன்னாக கூடிடுன்னுவாங்கல்ல அது மாதிரி கூடிவிடும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மூணு டைம் கட்டு போடணும் இப்போ முத டைம் போட்டு ஒரு ஒரு ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஒரு ஏழு நாள் கழிச்சு திரும்ப வரச் சொல்லுவாங்க வரச் சொல்லி போய்விட்டு திரும்பப் போய் செக் பண்ணால் இப்போ எப்படி இருக்கு எலும்பு சேர்ந்துருக்கா சேரலயான்னு அவரு பா அந்த அந்த கா எலும்பு எலும்பு கட்றவர் இருக்காரல்ல அவரே சொல்லிடுவார் அதுக்குத் தகுந்த மாதிரி நம்ப திரும்பவும் வந்து மூணு கட்டு மேக்ஸிமம் மூணு கட்டு போட்டாலே அந்த அந்த எலும்பு முறிவு அந்த கை கால் வந்து திரும்ப வந்து பழைய நிலமைக்கு வந்துருங்க இது மட்டுமில்லாத இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் ஒரு சில நம் மக்கள் வந்து இங்கிலீஷ் மருத்துவத்தைத் தேடிப் போவாங்க இங்கிலீஷ் மருத்துவம்னா இப்போ சில ஹாஸ்பிட்டல் போய்விட்டு அவங்க ஸ்கேன் எடுத்துவிட்டு எலும்பு எங்கெங்க முறிஞ்சிருக்கு என்னான்னு பார்த்துட்டு அதுக்குத் தகுந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்லயே அவங்கவுங்க கட்டுப் போட்டுவிட்டு வந்துருவாங்க இந்த மாதிரி வந்து ரெண்டு முறையாக வந்து இப்போ எங்கள் ஊரில் வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு அவங்களோட கையை வந்து குணமாக்கிக்கிறாங்க